எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ப அதிக பணம் உள்ளவங்கள் மளிகை கடை பாத்திரக் கடை துணிக் கடை இது மாதிரி பெருசாக வச்சு அவங்க பணம் முதலீடு பண்ணுவாங்கள் அவங்க பணம் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி கடை வச்சுருப்பாங்க ரொம்ப கம்மியாக சின்ன தொழில் செய்கிறவங்க கிராமத்தில் பெட்டிக் கடை டீ கடை கொஞ்சம் அப்புறம் இட்லி கடை செருப்பு கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முதலீடு போடுறவங்க அப்புறம் பழக்கடை காய்கறிகடை கறிகடை சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறது அப்புறம் மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறது இந்தமாதிரி சின்ன சின்ன கட அவங்க வருமானத்துக்கு தகுந்தமாதிரி அவங்க வச்சுருப்பாங்க எங்கள் கிராமத்தில் இருக்கிறதனால நாங்கல் வந்து கிராமத்தில் இருக்கிறதனால அங்கே நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் டவுனுக்கு தான் போய் நாங்கள் வந்து எல்லாமே சரி பண்ணி எல்லாமே வாங்கியாவுனு எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சின இல்லை எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சின இல்லை இல்லாட்டி நாங்கள் வெளியில் தான் போய் இது பண்ணணும் கிராமத்துக்கு இது எல்லாமே முக்கியமாக எங்களுக்கு தேவையானது எங்கள் கிராமத்துலேயே இருக்குது இருக்குது எல்லாமே இருக்கனும் கிராமத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி டவுனுக்கு தான் நாங்கள் போய் ரொம்ப தூரம் போகணும் அதனால் போகமுடியாது நான் வயசானவங்களாம் போக முடியாதுல இதெல்லாம் எங்களுக்கு கிராமத்தில் அத்தியாவசிய பொருள் தான் எங்களுக்கு எல்லாமே